எனக்கு வந்து கேரளா போக பிடிக்கும் ரொம்ப ஏன்னா அங்கே வந்து எல்லாம் ரொம்ப நேச்சராக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் அந்த இடத்துல ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் எல்லாம் எல்லா ஊரும் சுற்றி பாக்கிற இடமா இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி தூயமான காற்றுன்னு சொல்வாங்கள்ல அதை வந்து அங்கே ஃபீல் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் எனக்கு சவுத்கொரியா போகணும்னு ஆசை ஏன்னா அங்கே அதுக்கு அங்கே வந்து நல்லாயிருக்கும் அங்கே சுற்றி பாக்கிறதுக்கு இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா ஏற்காடு போக பிடிக்கும் எனக்கு அப்புறமா அமெரிக்காவும் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இது பண்ணுவாங்க அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படினு பார்க்கணும்